ஹலோ ரிஹானா டெய்லரா ஆ நான் வந்துட்டு ஜோசஃப் ஸ்கூல் டீச்சர் பேசுகிறேன் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் யூனிஃபார்ம் வந்துட்டு பசங்களுக்கு தைக்கலான்னு இருக்கோம் அது இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் நீங்கள் ஃபா என்ன ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு இரநூறு பேர் வரைக்கும் இருப்பாங்க ஆ அது எப்படி மாடல் மட்டும் ஆமாம் ஆமாம் ஆமாம் தான் இதை எப்படி தைக்கலாம் அவங்களோட யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அது மட்டும் சொல்லுங்களேன் கொஞ்சம்

ஆ ம் ம் கேர்ள்ஸு சின்ன பிள்ளைங்க தானே அவங்களுக்கு வந்துட்டு சுடி இந்த மாதிரிலாம் வேணாம் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி தான் எவ்வளோ வர மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வரும் தைச்சா

எப்படி நான் சொல் அதை அப்றம் நான் சொல்கிறேன் அது இல்லை இல்லை நார்மலாகவே மேலே டை மாதிரி போட்டால் நல்லாயிருக்குமா என்ன ம் சரி சரி சரி பின்னர் கோட்டு கூட வச்சிக்கிலாம் ம் பசங்களுக்கு பசங்களுக்கு வந்துட்டு அஞ்சாவது வரைக்குந்தான் இப்போ ஃபுல் லெக்கு பேண்ட் வச்சாலே போதுமா ஆமாம் சரி அவங்களுக்கு இதில் ம் சரி கலர்லாம் எப்படி

சரி சரி சரி சரி நீங்கள் அப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் இரநூறு பிள்ளைங்க அஞ்சு ஸ்டாண்டர்ட் அவ்வளோ தான் பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோன்னு அப்றம் சொல்கிறேன் அது வந்துட்டு நான் உங்களுக்கு அப்றம் டெக்ஸ்ட் பண்ணுறேன் அது எவ்வளோ வருன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்

அது இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்றம் வந்தால் கூட போதும் சரி சரி நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் சரி சரி ஆ சரி ம் சரி